பொதுவாக நீச்சல் அடிக்கணும் சின்ன பசங்கலருந்து பெரியவங்களுக்கு ஆசை இருக்கும் எனக்கும் அந்த ஆசை நிறையவே இருக்கு ஆனால் எனக்கு நீச்சல் தெரியாது எனக்கு நீச்சல் அடிக்கணுன்னு ரொம்ப ஆசை நீச்சல் தெரியாதனால நான் அந்த பக்கம்லாம் போனது கிடையாது கடல் எங்கள் ஊரில் கடல் குளம் ஏரி எல்லாமே இருக்கு ஆனால் நான் கடலுக்கெல்லாம் போயிருக்கிறேன் பீச்சிக்கு போயிருக்கிறேன் தண்ணிக்கிட்ட போயிருக்கிறேன் ஆனால் ஒரு நாளும் நீச்சல் அடிச்சதுலாம் கிடையாது ஏனா தெரிஞ்சாதானே அடிக்கமுடியும் நீச்சல் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க நீச்சல் அடிக்கிறதுனால நிறையா உடலுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அதனால் ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லதுன்னும் சொல்லுவாங்க ஹார்ட்டுக்கு சம்பந்தமான எந்த ப்ராப்ளம் வர்றது எதுவாக இருந்தாலும் அதை தடுக்கும்ன்னு சொல்லுவாங்க இப்போ ஹார்ட் அட்டாக் ஸ்ட்ரோக் பக்கவாதம் அத மாரி வர ப்ராப்ளம் எல்லாத்தையும் கட்டுக்குள்ளே இருக்கும்ன்னு சொல்லி சொல்லுவாங்க சுவாசத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அந்த சுவாச பயிற்சி ஏன்னா நம்ப மூச்சை மூச்சு பிடிச்சி தான நம்ம நீச்சல் அடிப்போம் அதனால் நம்ம சுவாசத்துக்கு இது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க நீச்சல் அடிக்கிறதுனால பல தசை வலிமையெல்லாம் அதிகரிக்கும்ன்னு சொல்லுவாங்க தசைக்கெல்லாம் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதெல்லாம் நான் கேள்விப்பட்டதுனாலதான் உங்கள்கிட்ட சொல்லுறேன் சகிப்புத்தன்மை பார்த்தீங்கனா ஊக்குவிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நீச்சல் பயிற்சி செய்யும்போது தண்ணியில இருப்ப இருக்கிறமோது நம்மளோட மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் குறையும்ன்னு சொல்லுவாங்க மனக்கவலை சோர்வு இதெல்லாம் குறைக்கிறதுன்னு சொல்லி சொல்வாங்க சுவாசம் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்லுவாங்க நீச்சல் அடிக்கிறதுனால நிறைய நல்ல விஷயங்களை நம்ம உடலுக்கு நல்ல நடக்குதுங்கும்போது நீச்சலை க கற்றுக்கிட்டு நம்ம இ அதுங்க அது முறையான நீச்சல் பயிற்சி கொடுக்குறவங்கக்கிட்ட நீச்சல் நல்லா கற்றுக்கிட்டு நம்ப அதை வந்து செய்யலாம் நம்ம உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் மனசும் ஆரோக்கியமாக இருக்கும் நீச்சல் அடிக்கிறதுனால எந்த ஒரு கெட்ட விஷயமும் கிடையாது பயிற்சியாளர் நல்ல பயிற்சியாளர் இருந்தாலே போதுமானது நீச்சல் அடிக்கிறதுனால யாருக்கும் எந்த கெடுதலும் கிடையாது அதனால் நீச்சல் அடிக்கிறதுனால நம்பளுக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது மனசுக்கும் ரொம்ப நல்லது நீச்சல் அடிக் நீச்சல் நீச் அது சுவாசிக்கிறத்துக்கும் ரொம்ப நல்லதுன்னும்போது அது எல்லாத்துக்குமே நல்லதுன்னும்போது நீச்சல் பயிற்சியை கற்றுக்கலாம்